ம் ஆமாங்க நீங்கள் ம் ஆமாங்க உங்களுக்கு என்ன மாதிரியான டி இன்டீரியர் டிசைன் பண்ணணும் ஓகேங்க என்கிட்ட ப்ரீவியஸாக நாங்கள் பண்ண இன்டீரியர் டிசைனோடய பிக் எல்லாமே இருக்குது நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் இது உங்களோடய வாட்ஸ்ஆப் நம்பர் தானே இப்போ நாங்கள் இன்டீரியர்ஸ் ஒர்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளெண்டர் அண்ட் ஸ்கெட்ச்அப் மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டிருக்கோம் இந்த இந்த மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணி எந்த மாதிரியான ரிசல்ட் வரும் அப்படின்றது வந்து நாங்கள் கஸ்டமருக்கு வந்து காட்டுவோம் இப்போது வந்துட்டு இதில் ஏதாவுது உங்களுக்கு சேஞ்சஸ் பண்ணணும் இப்போ வந்து ஏதாவுது ஒரு டெக்ச்சர்ஸ் வந்து நல்லால்லாமல் இருக்கும் உங்களுக்கு ஏதாவுது ஒரு பிடிச்ச ஒரு கலர் இருக்கும் டெக்ச்சர் இருக்கும் கரெக்ட்டுங்களா அந்த மாதிரியான டெக்ச்சர்ஸை வந்து இதில் ஆட் பண்ணி அதில் அதை வந்து உங்கள் இன்டீரியர் டிசைன் செட் பண்ணிணா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் அதை பார்த்துக்கலாம் ஓகேங்களா இப்போ அதில் ஏதா சேஞ்சஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்திலையே அதை நம்ம மாற்றி அதை கூட நம்ம இம்ப்ளீமெண்ட் பண்ணிக்கலாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் பேஸுடு தான் வந்து நாங்கள் ரேட் வந்து கொடுத்துட்ருக்கோம் இப்போ நார்மலாக மற்ற பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நாங்கள் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரெட் பண்ணிட்டிருக்கோம் உங்களுக்கு மெட்டீரியல் வந்து இந்த மெட்டீரியல் தான் வந்து எனக்கு இந்த இடத்தில யூஸ் பண்ணனும் அப்படின்ற ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்கும் கரெக்டுங்களா இப்போ இப் அப்போ அந்த மெட்டீரியல் பேஸுடில் நாங்கள் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் பண்ணித் தருவோமோ அந்த மாதிரி உங்களுக்கு நாங்கள் பெஸ்ட்டாக பண்ணித் தரோங்க இது என்னோடய வாட்ஸ்ஆப் நம்பர் தாங்க நீங்கள் ஒரு ஹாய் மட்டும் மெசேஜ் பண்ணுங்க இப்போ வந்து எனக்கு ஒரு நாலு ப்ராஜெக்ட் வந்து ஆன்கோயிங் ப்ராஜெக்ட் போயிட்டிருக்குங்க மேம் உங்களுக்கு எப்போக்குள்ள பண்ணனும் அப்படிங்களா ஓகேங்க இப்போ இந்த எனக்கு இந்த நாலு ப்ராஜெக்ட்டுமே வந்து முடியுற கண்டிஷனில் தான் இருக்குது மேம் ம மேபி இது வந்து இன்னும் ஒரு ஃபைவ் டேஸில் கம்ப்ளீட் ஆயிடும் இந்த ப்ராஜெக்ட்டை முடிச்சுட்டு நான் உங்கள் ப்ராஜெக்ட் வந்து பண்ணி தந்துடறேங்க ஓகேங்களா

ஓகே ஓகே ஓகேங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு வாட்ஸ்ஆப்பில் எல்லா டிசைன்மே வந்து சென்ட் பண்ணுறேன் நீங்கள் பார்த்துட்டு என்னென்னு சொல்லுங்க நம்ம அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாங்க ஓகேங்களா மேம் நோ மேம் நோ மேம் எனக்கு ஆன்கோயிங் ப்ராஜெக்ட் ஒரு நாலு ப்ராஜெக்ட் போயிட்டிருக்கு அதை கம்ப்ளீட் பண்ணிடுவேன் இன்னும் ஒரு ஃபைவ் டேஸில் அதுக்கப்புறோம் உங்கள் ப்ராஜெக்ட் கண்டிப்பாக முடிச்சுக்கிலாங்க ம் ஓகே மேம் ஓகே தேங்க்யூ